ஹலோ வணக்கம் சார் ஹோண்டாய் கார் கம்பெனிங்ளா சார் என்ன ரேட்டு சார் புதுசு ஹோண்டாய் ஹோண்டாய் காரு ஆ ஆமாம் சார் டீவ்வில் போட்டால் எவ்வளோ சார் வரும் பத்து சில்லர வருமா சார் ஆ புதுசெலாம் என்ன கிலோ மீட்ரு போகும் சார் அது ஆ ஆ ஏசி இப்போ புதுசாக கார் எடுத்தால் ஏசியெலாம் வச்சு தானே கொடுப்பீங்க தனியாக போடணுமா சார் வைக்கணுமா அதுக்கு சரிங்க சார் இப்போ இன்ஸ்டாலில் எப்படி இன்ஸ்டால்மண்ட்டு உண்டுங்களா

என்னிக்கு சார் வரலாம் இப்போ சரிங்க சார் சரிங்க சார் இப்போ வந்து இப்போ இப்போ காசை மட்டும் கட்டிகிட்டு எடுக்கலாமில்ல ஆ சரிங்க சார் இப்போ நம்ம இது நல்ல கண்டிஷனாயிருக்குமா இல்லை

ம் புதுசு புதுசு என்ன விலை பழசு எப்போ சகெணட்டெலாம் எடுக்கிருதுக்கு வாய்ப்பிருக்கா உங்கள்ட்ட

ஆ ஆ ஆ புதுசு புதுசு புதுசு புதுசு வந்து ஒரு பத்து ரூபா தாண்டி வருமா புதுசு புதுசு காரு என்ன வெலை பத்து ரூபா தாண்டி வருமா

சரிங்க சார் சரி

சரிங் சார் சரிங் சார் ஓகே ஓகே வரோம் வரோம்